கருவாச்சிக் காவியம் புதுமைப்பித்தன் கிறுக்கல் மறுமணம் இதெலாம் இந்த புக்கலாம் படித்திருக்கேன் எனக்கு நிறைய புக்கு படிப்பேன் பாரதியார் பற்றி எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் நான் காலேஜில் இருக்கும்போதெல்லாம் நான் பாரதியார் பற்றி தான் படித்துகிட்டு இருப்பேன் ஒரு சின்ன ஆர்ட்டிக்கள் இருந்தால் கூட நான் எல்லாம் படித்து முடிச்சிடுவேன் எனக்கு பாரதியார்னா ரொம்ப பிடிக்கும் நல்ல நல்ல மனுஷன் அவர்